முன்னே மாதிரியெலாம் இப்போ இங்கே வயலே இல்லைங்க எல்லா இடத்துலியுமே கட்டடமாக ஆகிடுச்சு ஆனால் பழைய காலத்தில் நிறையா வயல்கள் இருக்குது அந்த வயலிலே வேலை செய்கிறவங்க எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க அதுவும் அவங்க நம்மள மாதிரிலாம் இப்போ எல்லாம் பத்து மணிக்கெலாம் வேலைக்கே வரதில்லை ஒரு ஆறு மணிக்கு அதிகாலையில் எழுந்திரிச்சி வேலைக்கு வந்துடுவாங்க காலையில் சாப்பிடாம கூட வந்துட்டு ஆறு மணிக்கு எழுந்து வேலைக்கு வந்துடுவாங்க திருப்பியும் சாய்ந்திரம் வரைக்கும் ஆறு மணி வரைக்கும் வேலை பார்ப்பாங்க அதனால வந்துட்டு அவர்களுக்கு நிறையா களைத்து போய்விடுவாங்க அதனால் என்ன பண்ணுவாங்கன்னால் நிறையா பேர் நாட்டுப்புற பாடல்களெலாம் கற்று வச்சுருப்பாங்க அது பாடுவாங்க ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னால் பேசலாம் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க ஏன்னால் பாதி பேருத்துக்கு பாட தெரியாதில அதனால வந்துட்டு அவங்க பேசணும் பேசவும் செய்வாங்க பாடவும் செய்வாங்க அப்புறம் வந்துட்டு ஊர்க்கதை நிறையாலாம் சொல்லுவாங்க அப்புறம் ஊரில் என்ன விசேஷம் அதெல்லாமே கேட்பாங்க அப்புறம் மதியம் போல் ஆச்சுனால் இதுவே மதியம் வரைக்கும் பண்ணுவாங்க அப்புறம் மதியத்துக்கு மேலே ஆச்சுனால் வந்துட்டு அவங்களலாம் அப்பெல்லாம் வந்துட்டு சாப்பாடு அதெல்லாம் கொண்டே வர மாட்டாங்க அது செய்கிறதுக்கும் அவர்களுக்கு நேரமும் இருக்காது ஆனால் வந்துட்டு இது கஞ்சி அதெலாம் வச்சுருப்பாங்க அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து எல்லாேரும் சேர்ந்தோ நல்லா சாப்பிட்டு சந்தோஷமாக இருப்பாங்க ஆனால் இப்போது இருக்க நம்மளோட லைஃப்பில் வந்துட்டு அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க அப்புறம் வேறு என்ன பண்ணுவாங்கன்னால் அது மாதிரியும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னால் திருப்பியும் அந்த வேலையை தொ தொடங்குவாங்க அந்த எப்படியும் அந்த வேலையை என்றைக்குமே எதுக்காகவும் ஸ்டாப் பண்ணவே மாட்டாங்க வேறு என்ன பண்ணுவாங்க இதெல்லாம் வந்துட்டு பழைய காலத்து இதெல்லாம் நடக்குது ஆனால் இப்போது நாம் வீட்டில் இருக்கப்போ நாமெல்லாம் என்ன பண்ணுவோம் மோஸ்ட் நிறையா பேர் வந்துட்டு என்ன பண்ணுவோன்னால் வீட்டில் இருந்தால் அம்மாவுக்கு சமையலுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்புறம் நல்லா தூங்குவோம் கொஞ்ச நேரம் அப்புறம் எனக்கு வரைய பிடிக்கும் அதனால் நான் கொஞ்ச நேரம் வரைவேன் வீட்டில் வந்துட்டு எனக்கு திங்க்ஸெலாம் கலைஞ்சிருந்தா பிடிக்காது அதனால் அடிக்கடி திங்க்ஸ் எல்லாம் வந்துட்டு வீட்டை அழகாக அழகாக வச்சுக்கணுன்னு நிறையா பண்ணுவேன் அப்புறம் கபோர்ட்டில் வந்துட்டு வரைஞ்சி நிறையா க்ராஃப்ட் ஒர்க்கெலாம் வந்துட்டு நான் அழகாக பண்ணி வைப்பேன் அப்புறம் வீட்டுக்கு தேவையான சாமானெல்லாம் நானே போய் கடையில் வந்து வாங்கிட்டு வருவேன் அதெல்லாம் அம்மாவுக்கு சிரமத்த கொடுக்க மாட்டேன் எங்கள் அம்மாவும் வேலைக்கு போகிறங்காட்டி வந்துட்டு முக்கால்வாசி எல்லா ஒர்க்கையும் நானே தான் பண்ணுவேன் ஆனால் பழைய காலத்தில் இருந்த மாதிரி இப்போது நாம் எங்கேயுமே இருக்கிறதில்லங்க அது பழைய காலத்தில் தான் வந்துட்டு ஒரு நல்ல வாழ்க்கையா இருந்துச்சு இப்போது எல்லாமே நாம் வந்துட்டு காசுக்காக ஓடிகிட்டு இருக்கோம்